விவசாயம் பொறுத்தவரைக்கும் ஆடு மாடு வளர்க்கணுன்னால் எங்களுக்கு வந்து எந்த தொடர்பான எந்த சட்டங்களும் நமக்கு தேவையில்லை விவசாயிங்கள் வந்து ஆடு மாடு வளர்க்கறதுக்கு எதுவும் தேவையில்லை குறிப்பாக வந்து எங்களுக்கு வந்து எதனா ஆடு மாடு வளர்த்து நோய் வருது அது இது அப்படின்னா நாங்கள் முக்கியமாக வந்து பக்கத்திலயே எங்களுக்கெல்லாம் வந்து கீழ் பெண்ணாத்தூரில் வந்து எங்களுக்கு வந்து ஆஸ்பிட்டல் இருக்குது அதனால வெட்னரி டாக்டர் இருக்காங்க டாக்டர் மூலமா போய் பார்த்துக்குவோம் அதே மாரி நம்ம மனுஷனுக்கு எப்படி இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிறமோ அதேபோல ஆட்டுக்கு மாட்டுக்கு கோழிக்கு எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் வந்துருக்குது அந்த இன்சூரன்ஸ் திட்டத்தை இன்றைக்கி பயன்படுத்திக்கிறோம் அதை பயன்படுறத்துனால் விவசாயி என்ன பண்ணுறான் இன்சூரன்ஸை வச்சு போயிட்டு டாக்டர்கிட்ட இன்சூர் பண்ணி வந்துடறோம் இன்சூர் பண்ணிவிட்டு வந்தோனால் எதனா எதனா ஒன்று எதிர்பாராதவிதமாக ஏதோ ஒரு தவறுதலாகி அது எதனா ஒரு இறந்துட்டாலோ அதுக்கு எதனா ஒன்று ஆகிட்டாலோ ஒரு மழையால் சேதமடைஞ்சாலோ ஒரு கொட்டாய் இடிந்து விழுந்தாலோ அதனால் ஒரு மழையால் சேதாரம் வந்தால் எந்த சேதாரத்துக்கும் எல்லாத்துக்கும் உடனடியாக முதலுதவியா நாங்கள் பய் பார்க்குறது முதல் எங்களுடைய வெட்னரி டாக்டரை போய் பார்த்தால் அவங்களுடைய ஆலோசனை மூலயமாதான் அப்புறம் வந்து விஏஓவ பார்ப்பாங்க விஏஓவை வந்து அந்த பார்த்து அவங்களும் பார்த்து இவங்களும் பார்த்து எல்லா சரி பண்ணிணாதான் அதை இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுட்டம்னா அதுக்கு ஏற்ற மாரி எங்களுக்கு வந்து அந்த உதவி பணம் வந்து சேரும் ஆக மொத்தம் விவசாயிங்களுக்கு வந்து விலங்குகள் ஆடு மாடு விலங்குகள் வ வளர்க்கிறத்துக்கு எந்த ஒரு எங்களுக்கு தடையில்லை விவசாயிங்களுக்கெல்லாம் எந்த தடையும் கிடையாது ஒரு பண்ணை வைக்கணும்னா பண்ணைலாம் பண்ணை கிண்ணை வச்சு பண்ணிணோம்னா அதுக்கு வந்து ஒரு இது பாதியை வாங்கலாம் கவர்மெண்ட்டு மூலியமா வாங்கணும் மற்றதெல்லாம் வந்து பண்ணை வைக்கலை நீ ஒரு ரெண்டு மாடு வச்சுக்குற நாலு மாடு வச்சுக்குறன்னா அதுக்கெல்லாம் கேள்வியில்லை பத்து மாடு வச்சுக்குற நூறு மாடு வசசுக்குற உனக்கு ஒரு பண்ணை வேணும் அப்படின்னால் அதுக்கும் கிராம சபை மூலம் போனோம்னா கவர்மெண்டில் வந்து உதவித் திட்டமெல்லாம் இருக்குது கொட்டகை போடணும்னா அதுக்கும் உதவித்திட்டம் இருக்குது அதுவும் கொடுக்குறாங்க அதுவும் இருக்குது அதெல்லாம் இன்னும் நாங்கள் போய் வாங்கலை வாங்குகிறவங்க வாங்கியிருக்காங்க போய் பயன்பட்டுருக்காங்க இருந்தாலும் அதெல்லாம் எல்லா திட்டமும் இருக்குது அரசின் மானியத்திலையும் வருது கொட்டாய் போடுற திட்டம்னு மானியத்திலையும் வருது அது வந்து பாதி மானியத்திலையும் வருது ஃபுல் மானியத்திலையும் வருது ஆளுங்களுக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த விவசாயி கீழ்பட்டவர் மேல்பட்டவர் அப்படின்ற ஒரு திட்டத்தில் அதெல்லாம் கொடுத்துனு இருக்காங்க அரசாங்கம் ஆக மொத்தம் ஆடுமாடு வளர்க்குறதில் நாங்கள் முக்கியத்துவமா முதல் போய் கேட்குறது என்னன்னா பார்க்குறத்தென்னனா வெட்னரி டாக்டர் பக்கத்தில் இருக்கிறத்துனால எங்களுக்கு பிரச்சினை இல்லை திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டம் கீழ் பெண்ணாத்தூர் தொகுதி அதனால வந்து கீழ் பெண்ணாத்தூரில் உடனே டாக்டர் இருக்காங்க பக்கமேதான் ஒரே ஒரு ஒன் கிலோமீட்டர்தான் நாங்கள் போய் அங்கேதான் போய் எதுவாக இருந்தாலும் பார்த்துப்போம் அதனால எங்களுக்கு எதுவும் கிடையாது